நான் வந்து அதிகமாக விரும்பி பார்க்கற யூடியூப் சேனல் அண்டு டிவி வந்து விஜய் டிவி விஜய் டிவியில் வந்து ரொம்ப நல்லதாக டான்ஸ் கிளாஸ் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அதை பார்க்கற மக்கள் விருப்பம் உள்ளவங்க அதில் ஆன்லைன் மூலமாக செலெக்ட் பண்ணி எடுப்பாங்க நல்லா ஆடுகிற டான்ஸ் கிளாஸ் அந்த மாரி எடுப்பாங்க அதில் வந்து ரொம்ப ஆர்வமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள நல்லா பிரைஸ் தருவாங்க எங்க்ரேஜு பண்ணுவாங்க எல்லாத்தியுமே யூடியூப் சேனலில் வந்து டான்ஸு மூலிமாக டான்ஸு கற்றுக்க முடியாத ரொம்ப மிடிலு கிளாஸ் பசங்க அண்ட் லோ கிளாஸ் பசங்களுக்கு வந்து இந்த டான்ஸ் யூடியூப் மூலமாக சேனலு ஓபன் பண்ணி அதில் டான்ஸ் இந்த மாரி ஆடணும் அந்த மாரி சொல்லி பாட்டு போட்டு அந்த மாரி பண்ணுவாங்க கற்றுக்குடுக்குறாங்க அது மூலம் எம்மா பேர் நல்லா கற்றுக்குறாங்க கத்துக்கிட்டு நல்லா டிவி ஷோவில் நல்லா எந்த இதில் அது யூடியூப் சேனலு இன்னு ஒருத்தருவங்க கத்துக்கிட்டு புதுசாக இவங்களும் ஓபன் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டுருக்காங்க இதன் மூலமாக ரொம்ப எல்லாரும் டான்ஸ் மேல விருப்பம்படுறாங்க ஆடு பிடிச்சி நல்லா பார்க்கறாங்க ரசிக்கிறாங்க அதன் மூலம் அவங்க பெரிய ஆளாக ஆவாங்க சினிமாவில் ரசிக்கிறது சினிமா வாய்ப்பு அவங்க டான்ஸ் சொல்லி தரவங்க நல்லா வாய்ப்பு கிடைக்குது டிவி நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப நல்லா ஆடுறவங்களுக்கு டிவி ஷோவில் பண்ணுறதுக்கு டிவி ஷோவில் பண்ணிணா அதிகமாக அமௌண்ட்டு பணம் கிடைக்குது அவங்களுக்கு இதன் மூலம் அவங்க வாழ்க்கை ரொம்ப ஒரு நல்ல நிலமைக்கி போகிறாங்க